என்னோட வாழ்க்கையில் நான் மிக முக்கியமாக கற்றுக் கொண்ட பாடம் என்னென்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம ஒரு உபத்திரத்தில் மாட்டிகிட்டு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்திருக்கு என் லைஃப்பில் அதாவது அடுத்தவங்க நம் நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம கிட்டே ஒரு விஷயம் அதாவது இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ இதனால் தான் இதனால் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ எனக்கு பிராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு நம்ம அவங்க பேச்சை நம்பிகிட்டு அந்த சைட் போய்ட்டு பிரச்சனை பண்ணி கடைசியில் பார்த்தா இவங்க வந்து நம்ம கிட்டே பொய் தான் சொல்லியிருப்பாங்க சம்திங் அவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேசுவாங்க ஸோ அதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம் என் லைஃப்பில் அதாவது அடுத்தவங்களை நம்பலாம் அதுதான் நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ஸோ அது அது ஒன்று தான் நான் நல்ல இந்த இந்த டைமில் அதாவது என் வாழ்க்கையில் நான் மிக முக்கியமாக இது பண்ணிணது மிக முக்கியமாக கற்றுக்கிட்டது அந்த ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கொடுக்கணு அதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களை பார்க்கணும் நம்மளே ஸ்டேபில்லாக இல்லாதப்போது நம்ம அடுத்தவங்களை பார்த்தா நம்ம எங்கேயாவது நாளைக்கு போயி நடுத்தெருவில் தான் நிற்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ஸோ அதனால் நம்ம வேலை உண்டுன்ட்டு இருக்கணும் ரொம்ப அதுக்காக நம்ம அடுத்தவங்க பிரச்சினைக்கு அடுத்தவங்க எதுவானாலும் நம்ம கண்டுக்கக் கூடாதுன்னு நான் சொல்ல வரலை கேட்கணும் எந்த அளவுக்கு கேட்கணுமோ அந்த அளவு கேட்கணும் நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும் அவர்கள் கேக்கறதை பற்றியும் யோசிக்கணும் ஸோ அதனால் என்ன சொல்வது ஒரு கண்ணை மூடிகிட்டு ஒரு பிரச்சனையில் இறங்க முடியாது அந்த மாதிரி ஸோ அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பண்ணுறது தப்பு இல்லை ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுற பர்சன் வந்து உண்மையாக தான் சொல்கிறாரா என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்ணனும் ஸோ அதுதான் நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டது